ஓட்டுநர் கரெக்டாக வண்டியை ஓட்டி பஸ்ஸில் பாட்டுக் கேட்காம மற்றப்படி கரெக்டாக அவர் வண்டியை இது பண்ணி கரெக்டான ஒரு ஸ்டாப்பில் நிற்பாட்டி மக்களை ஒரு கவனமாக வேறு எங்கேயும் திசை திருப்பாமல் நேரா கொண்டு போகணும்னா வயசான ஓட்டுநர் தான் சரி இப்போது உள்ள சின்னவயசுகாரவங்க இஷ்டம்போல் ஓட்டுறாங்க போட்டிப்போட்டு அங்கே முந்தி இங்கே முந்தினு ஓட்டுறது இப்போ ஸ்டாப்பில் கரெக்டாக நிப்பாட்டமால் தள்ளிப்போய் நிற்பாட்றது வயசானவங்கள சரி இல்லாமல் ஏனோ தானோன்னு பயன்படுத்துறது ஓட்டுநரில் சின்ன வயசுக்காரவங்க அதே அவங்களுக்கு புடிச்ச ஆள் வந்தால் கரெக்டாக இது பண்ணுறாங்க ஆனால் வயசானவங்க அப்படியில்ல யாருமே யாரை பார்க்க முகதாட்சாண்யம் பார்க்காம கரெக்டான மொறையில அவங்க நடத்துகிறாங்க வயசான ஓட்டுநர் தான் எங்களுக்கு சரி அவர் தான் கரெக்டாக எங்களை கரெக்டான ஸ்டாப்பில் நிற்பாட்டி கரெக்டான ஸ்டாப்பில் ஏற்றி கரெக்டான இடத்துல இறக்குவாங்க வயசானது தான் டிரைவர்னாலே வயசானவங்க தான் அவங்கதான் கரெக்டாக எல்லாமே நீட்டாக செய்வாங்க பெரும்பாலும் வயசான ட்ரைவர் இருந்தால் அருமையான எந்த ஒரு ஆபத்தும் சீக்கிரத்துல நேரிடாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும்